வணிகர் ஒற்றுமை ஒற்றுமை என்று பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பிசினெஸ் பண்ணுறதுனா ஒரே மாதிரி அனைவரும் ஒன்று கூடி தலைவர் செயலாளர் இப்படினு எல்லாம் ஒன்று கூடி முடிவு எடுத்து ஒரு ஒரு பொருளை வாங்குறது ஒரு கடைக்கு ஒரு கடைக்கு சேல்ஸ் எப்படி பண்ணுறதுனு ஒற்றுமையாக செயல்படுறாங்க ஒரு பொருளை வாங்கிட்டு முன்னே பின்னே எல்லாம் ஒரு கடைக்கு ஒவ்வொரு வியாபாரம் இல்லாமல் ஒரே மாதிரி அனைத்து கடையும் வியாபாரம் பண்ணுற மாதிரி பிசினெஸ் பண்ணிட்டு வராங்க